ம் மேம் எனக்கு ஒரு கம்பளைண்ட் கொடுக்கணும் மேம் எ என்ன எங்கள் என் வாட்ஸப்பை ஹேக் பண்ணி எனக்கு மெரட் என்ன மிரட்டிட்டே இருக்காங்க மேம் ஒன் வீக்காக வந்துவிட்டு இருக்கு மேம் இல்லை மேம் இத்தனை நாளாக ஒன் டே விட்டு விட்டு ஒரு டூ டேஸ்க்கு ஒன் டைம் அந்த மாதிரி தான் மேம் மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கண்டினியூசாக கால் பண்ணி உங்கள் உங்கள் உங்கள் உங்களோட நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க மேம் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்த மேம் இல்லை மேம் அது அவங்க பெரிய எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் மேம் இப்போ வந்து அவங்க ஏழு எனக்கு ஒரு ஐம்பாதயிரம் அறுபதாயிரம் காசு கொடுத்தாதான் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இல்லைனா பப்ளிஷ் பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாங்க மேம் இப்போ டு வீக் ஒன் வீக்காக டூ டேஸ் விட்டு ஒன் டேஸ் விட்டு அந்த மாதிரி வந்துச்சு மேம் இன்னைக்கு நேற்றிக்கு மார்னிங்க்லேருந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேம் இல்லை மேம் வேறு வேறு நம்பர்லேருந்து தான் மேம் வருது

ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்